மற்ற கிரகங்களில் உயிர்கள் எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கலைங்க ஏன்னால் அங்கே வந்து நீர் நிலம் ஆகாயம் இதெல்லாம் இருக்குமா உயிர்கள் வாழ்வதற்கான தட்பவெப்பநிலை இருக்குமா அந்த உயிர்களுக்கு அதாவது மண்வளம் எப்படி இருக்கும் நீர் வளம் அந்த உயிர்கள் கு ஆரா குடிக்கிறதுக்கான தண்ணி அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு தெரியலை ரெண்டாவது வந்து உயிர்கள் உய் வா மற்ற உயிர்கள் மொத்தமாக உயிர்களுன்னால் அது மனித உயிரா விலங்கினங்களா விலங்கினங்கள் வாழ்வதற்கான வசதியோ மனிதர்கள் வாழணும்னாக்கா வீடு வசதியோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது அதனாலே உயிர் வாழ் உயிர்கள் அங்கே வாழ்றதுக்கான வசதி இல்லை உயிர்கள் வாழாது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க